இந்தியா வளத்தை காண்மிக்கிறக்கு போட்டோ எடுக்கணும்னா நான் வந்து அதிகமாக இயற்கை வளங்கள் காட்டில் இருக்க இயற்கை வளங்கள் வனவிலங்குகள் அப்பறம் எங்கள் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எங்களுடைய இந்த எங்கள் பகுதி வந்து இந்த பசுமையான பகுதி கோபிசெட்டிப்பாளையம் அதில் பூராக நெல் வயல்கள் நிறைய பசுமையாக படர்ந்த மாதிரி இருக்கு அதை புகைப்படம் எடுத்து போடுவேன் அதேமாதிரி பக்கத்தில் ஊட்டி அந்த பகுதிகளில் இருக்கவங்கள்லாம் அங்கே அங்கே இருக்கிற இயற்கை வளத்தையெல்லாம் போட்டாவாக எடுத்து போடுவேன்